கலை மற்றும் கைவிரர் நுகர்வோர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கைத்தறியில் சில நெய்கிறோம் அந்த சேலைக்கு வந்து மலிவான போ விலையின் பார்த்தீங்கன்னா எங்கூரில் கூட்டுறவு சொசைட்டினு வச்சிருக்காங்க அந்த கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த சொசைட்டியில் தான் கொடுப்பாங்க அதாவது அந்த சோ தறிக்கு சம்மந்தமான பொருட்கள் இது எல்லாம் வந்து அந்த சொசைட்டியில் தான் கொடுப்பாங்க அந்த சொசைட்டி வந்து ஒரு பேங்க்கு மாதிரி அந்த பேங்கில் வந்து கைத்தறி சம்மந்தப்பட்ட என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா மா மானியத்தோடய கொடுப்பாங்க அந்த மா மானியத்தோடனா தள்ளுபடி மலிவு விலையில கொடுப்பாங்க அந்த பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜக்காடு பெட்டி அப்புறோம் நாடா குன்ட்டு இதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கா அங்கேயே கொடுப்பாங்க அதை வந்து நம்மளுக்கு மலிவான விலையில வந்து சொசைட்டிங்கிற பேரில் கொடுக்கறாங்க அது அதை அதை வாங்கித்தான் நாங்கள் வந்து அதை க கைவினை தே தொழிலுங்கிறதை வந்து அத வச்சி தான் செய்ய முடியும் கைத்தறி தொழிலுங்கிற அதை வச்சி தான் செய்ய முடியுது அந்த தொழில் பார்த்தீங்கன்னா கைத்தறி தொழிலாக அதை சேலை நெய்கிறதுங் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை செய்ய முடியும் நம்மனால் அந்த பெட்டிங்கிறது வந்து ஜக்காடு பெட்டிங்கிறது வந்து அட்டை இப்போ அட்டையை அடிக்கிற மிஷினிங்கிறது ஒன்று இருக்குது அந்த மிஷினிங்கிறது கூடியும் கொடுக்கறாங்க நூல் சுத்துற அட்டை அப்புறோம் ஜ ஜக்காடு பெட்டிங்கிறது நூல் சுத்தற ராட்டை க தார் சுத்தர்ற ராட்டை இதெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டிலேயே கொடுக்கறாங்க அந்த சொசைட்டியில் வாங்கி நம்ம அது வந்து மே மிஷினாகவும் கொடுக்கறாங்க இல்லை கையில் சுத்தற பொருளாக கைவினையை பொருள்களாவும் கொடுக்கறாங்க நம் நம்ம வந்து அது ஒரு மலிவான விலையை கொடுத்து வாங்கிட்டுருக்கறோம்